பேப்பர் செய்தித்தாள்னு எடுத்துட்டாலே எல்லாம் படிப்பேன் ஸ்டார்ட்டிங் ஆரம்பத்துலேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் எல்லாம் படிப்போம் அதில் உள்ள புதிர் எல்லோரும் எல்லா கணக்கையும் போடுவேன் கதைகள் இருந்தாலும் பார்ப்பேன் அதில் கொழந்தைகள் இப்போது புதுசாக கொழந்தைகள் வரைகிற படங்களும் இன்க்ளூட் பண்ணுறாங்க அதுவும் பார்ப்பேன் விளையாட்டு செய்தி முக்கியமாக பார்ப்பேன் அப்புறம் ஹெட்லைன்ஸ் எல்லாம் படிப்பேன் எல்லாம் பிடிக்கும் ஆனால் புதிர் சால்வ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இண்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து என்னென்ன வரும் அப்படின்னு கேக்கிறதுக்கு கேட்டு பண்ணுவேன் இல்லை அதை பாத்தோடனே நமக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் யோசிப்போம் நிறையா அதனால் அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதை விட அதிகமாக நியூஸை வந்து தொலைக்காட்சியில் பார்ப்பேன் அதுவும் எனக்கு பிடிக்கும் பேப்பர் படிக்கிறதில் அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னா நம்ம மொழி வந்து நல்லா வளரும் லாங்குவேஜ் இங்கிலீஸ்லேயே படிக்கலாம் தமிழில் படிக்கலாம் அப்போ தான் நம்ம மொழி வந்து என்னாகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் அதனால் படிக்கிற பழக்கோம் ரீடிங் ஹாபிட்ஸ் வந்து நல்லா அதிகமாகும் ஸோ படிக்கிறது அப்படின்றது விடக்கூடாது நியூஸ் பேப்பர் வந்து காலையில் படிக்க டைம் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நைட்டாச்சும் படிச்சுடுவேன் அப்போ தான் ரொம்ப நல்ல ஒரு ஹாபிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது பாட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது நல்லா படிக்கணும் நியூஸ் பேப்பரில் உள்ள ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எல்லாம் பார்க்கணும் அதில் நிறையா தமிழ் வார்த்தைகள் புதுசாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்